டாக்ஸி டிரைவர் வர்றதுக்கு தாமதம் ஆயிப்போச்சு ஹலோ அம்மன் கார்ஸுங்களா டிரைவரு டுடே நம்மளுக்கு வண்டி வேணும் இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு ரெண்டு மணிநேரத்துல அங்கே போய் சேரணும் ஏர்போட்டுக்கு அதனாலே நீங்கள் உங்கள் வண்டியை நீங்கள் சீக்கிரம் அனுப்புங்கள் எனக்கு அங்கே ஃபிளைட்டு ஒன்போது மணிக்கு அதனாலே எனக்கு இப்போ ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒன்போது ஒன்போதே கால் இருந்தாலும் பரவாயில்லை அதனால எனக்கு எனக்கு ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் எனக்கு வண்டியை அமுச்சிங்கன்னால் நான் போயிடுவேன் சீக்கிரம் அனுப்புறீங்களா